வானொலியில் செய்தி கேட்குறது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம தொலைக்காட்சியை போட்டுவிட்டு அதில் உட்காந்து என்ன செய்தி வாசிக்கிறாங்க அப்படிங்கறது கேட்டுட்டு இருக்கிறதுக்கு வானொலியில் செய்தி கேட்கிறது நல்லாவே இருக்கும் நம்ம இப்போ வந்து பயணம் பண்ணுறோம் பயணத்தின் போது இல்லை வேலை செய்யும்போது எதாவது ஒரு வேலை செஞ்சுகிட்ருக்குறோம் அப்படின்னா அந்த வேலை செய்யும் போது இடையில அப்படியே நியூஸ் செய்தி பாட்டுக்கு அப்படியே அது ஓடிக்கிட்டிருக்கும் நம்ம வேலையை செஞ்சிகிட்டே இருக்கலாம் நம்ம தகவலும் தெரிஞ்சிக்கலாம் வேலையும் வேலை பாட்டுக்கு நடக்கும் அதனாலயே பொதுவாகவே எனக்கு வானொலியில் செய்தி கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும் முன்னெல்லாம் பார்த்தா நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தா ஆல் இந்தியா ரேடியோ அதில் செய்தி கேட்குறது தான் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸ்ஸனா ஒரு ரேடியோவாக இருந்துச்சு இப்பெல்லாம் நிறைய எஃப்எம் எல்லாம் வந்திருக்குங்க ஆல் இந்தியா ரேடியோங்குற அந்த ஒரு சேனல் மட்டும் முதல்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து செய்தி அப்படின்னா அதில் தான் வந்து கேட்கறது மற்றபடி இப்போது விரும்பி கேட்குற சேனல் அப்படி நம்ம நான் பின் தொடர்ற சேனல் அப்படின்னு பார்த்தா மெயினாக ஆல் இந்தியா ரேடியோ கேட்பேன் அது போக அப்பப்போ வந்து மற்ற எஃப்எம்லையும் செய்திகள் வருது அப்படிங்குறப்போ அதையும் கேட்பேன் நான் பாட்டு கேட்டுட்டு இருக்குறேன் அப்படிங்கிற அந்த மாதிரியான எஃப்எம்ல எல்லாம் இப்போ செய்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லை ரேடியோ சிட்டி எஃப்எம் ரேடியோ சூரியன் எஃப்எம் ரேடியோ மிர்ச்சி ஹலோ எஃப்எம் இந்த மாதிரி எஃப்எம்லெல்லாம் அவங்களுடைய அந்த மற்ற ஒளிபரப்புக்கு இடையில செய்திகளையும் சொல்லுவாங்க இப்போ நாட்டு நடப்பு என்ன விளையாட்டு செய்தி என்ன நடக்குது இப்போது ஒரு கிரிக்கெட் மேட்ச்சே நடக்குது அப்படின்னா அதோட அந்த ஸ்கோர் என்ன இந்த மாதிரி ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லா வானொலியிலயுமே இப்போ வந்து அவங்களோட மற்ற ப நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பும் போது இடையில இடையில இதையும் சேர்த்து அவங்க சொல்லிக்கிட்டிருக்காங்க அந்த மாதிரி கேட்குறதும் நல்லா இருக்கும் அதுவும் நான் வந்து நல்லா விரும்பி கேட்பேன் பொதுவாக எந்த செய்தியை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அப்படிங்குறத பார்த்தா மக்கள் எல்லாத்துக்குமே வந்து செய்தி கேட்குறது அப்படிங்குறது நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே கேட்குறோம் அந்த மாதிரி நான் கேட்க ஆசைப்பட்றது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விளையாட்டு செய்தி நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் அத்தோடய இப்போது எதாவது ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட செய்தி வருது ஒரு நம்ம கவர்மெண்ட் வேலை வேலைக்கு அப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி இங்கே வந்து வேக்கன்ஸி இருக்குது இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் எல்லாமே வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா விரும்பி கேப்பேன் அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளும் விரும்பி கேட்குறது உண்டு சினிமா பிரபலங்கள் அவர்களுடைய அந்த ப என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அந்த மாதிரி பட்ட செய்திகளும் விரும்பி கேட்குறது உண்டு நான் பொதுவாகவே வந்து வானொலியில் செய்து கேட்குறதுங்குறது ஒரு இனிமையான ஒரு அனுபவம் நான் நல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அதெல்லாம் நிறைய கேட்டுருக்கேன் அந்த அந்த வானொலியில் செய்தி கேட்குறது அப்படிங்குறது ஒவ்வொரு பயணத்தின் போதும் எங்கேயாவது நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு கேட்குறது எந்த ஒரு நம்மளோட எந்த மற்ற ஒரு வேலையுமே வந்து ஒரு டிஸ்டர்பென்ஸ் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு தகவலை சேகரிச்சிகிட்டு அப்படியே செய்தியும் கேட்டுட்டு வேலையும் செஞ்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் அதனாலேயே எனக்கு வானொலியில் செய்தி கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும் எல்லா சேனல்லையும் கேட்டுட்டு அப்படியே தகவலை சேகரிச்சுகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இப்போ தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்துட்டு அதை மாற்றிட்டு எந்த ஒரு சேனல்ல வந்து ஒரு செய்தி ஒளிபரப்பு சேனல் நிறைய இப்போ வந்துருச்சு அதில் எல்லாமே வந்து செய்திகள் அது இதுன்னு போடுறத வந்து நம்ம பார்த்துட்டு கேட்டுட்ருக்கிறதுக்கு நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான அந்த செய்தி ஒளிபரப்பு சேனல் எல்லாமே நம்ம வானொலியில் செய்தி கேட்கும் போது நம்மளுக்கு நல்லாவே இருக்கும்